யாமினி வெல்டிங்கா எங்கள் வீட்டில் ஒரு கேட்டு போடணும் அது கே கார் கார் செட் இருக்கிற மாதிரி கார் நிறுத்துகிற மாதிரி ஒரு கேட் போடணும் அது எப்படி எந்த ஸ்டீலில் போட்டால் நல்லா இருக்கும் ஏரியா ஏரியா பத்துக்கு பத்துங்க சார்

இல்லை இரும்பு ஆ ஸ்லை ஆ இரு இரும்பில் இரும்பாக போட்டால் நல்லா இருக்குமா இல்லை எஸ்எஸ் போட்டால் நல்லாயிருக்குமா ஆ சொல்லுங்க

ம் ம் சரிங்க சார் அப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே போட்டுக்கலாங்க சார் ஆ ம் அதில் போட்டுக்கலாங்க சார் அப்புறோம் பால் பாக்கெட் வைக்கிற மாதிரி அது மாதிரி வி இது இருந்தால் வைக்க முடியுமா சார் ஆ சரிங்க சார்

ம் ஓகேங்க சார் ம் சரிங்க சார் சரி ரேட்

ஆ சரிங்க ஆ சரிங்க சார் சார் ரேட்டு எவ்வளோ சார் கா காஸ்ட்டு வரும் ஸ்டீலே கொடுங்க சார் எவ்வளோ சார் வரும் இது அதிகமாக இருக்கே சார் கொஞ்சம் கொறைச்சா நல்லாயிருக்கும் அப்படியா இருந்தாலும் கொஞ்சம் நாங்களும் பார்க்கணுல்ல சார் எல்லா யாருக்கும் நஷ்டம் இல்லாமல் தானே ஓரளவுக்கு பார்த்துக்கணும் கொஞ்சம் கொறைச்சா நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம்

இன்னும் கொஞ்சம் கொறைச்சா நல்லா இருக்கும் ஒரு ஐம்பது கொறைச்சா கரெக்டாக இருக்கும் ஆ சரிங்க

ஓ ஒரு வாரத்தில் முடிக்க முடியுமா ஆ சரிங்க சார் ஆ சரிங்க ஒரு மூணு நாளில் முடிச்சுடுவோம் ஆ கடையில் கடையிலேருந்து நான் வாங்கிக்கிறேன்